ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேம் ஆமாம்ங்க ஆமாங்கம்மா நானே தானுங்க ம் ஆட்டுக்கறி ஒருக்கிலோ ஏழ்நூறு அற நூற்றம்பது ரெண்ட்ரை ஆகுங்க ஆமாம் சரிங்க சரிங்க கொடுத்துர்லாங்க ஒரு கிலோ வேணுன்ட்டா ஒரு ஒரு அதிகமாக குறைக்க முடியாதுங்கம்மா அதிகமாக எடுத்ததுனால அற நூற்றம்பது சும்மா ஒரு கிலோலாம் வந்தால் ஏழ்நூறு தான் ம் இது மொத்தமாக எடுக்குறதுனால ஒரு ஐம்பருவா ஆ அதுவும் தான் இருக்கு நல்லாருக்கு இல்லாத ஒருக் கிலோ ரெண்டுக் கிலோ தர்றக்கே அந்த ஏழ்நூறு தானுங்க அதிகமாக மொத்தமாக வாங்குறதுனால உங்களுக்கு அறநூற்றம்பருவா கொடுக்கலாம் சரி ஏ நண்டு இருக்குங்கம்மா உங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் கொடுப்போம் சரிங்க கொடுத்துட்லாங்க ஆ பண்ணிக் கொடுக்குறேங்கம்மா சரிங்க ஆ கொடுத்துர்றேன் ஆமாம்ங்க ந நண்டு இருக்குங்க நம்பளுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோம் அது இரநூறுவா வருங்க நாட்டுக் கோழி எல்லாம் ஆட்னெரி விலையே தான்

சரிங்க கொடுத்துட்லாம் கொடுத்துட்லாங்க என்னமோ ஒரு ஒரு ஐம்பருவா குறைக்கிலாங்க அவ்வளோ தான் ஆ கட்டுப்படி ஆவணுமுல்ல ஆமாம்ங்க நாங்கள் அதிலியே தொழிலாக இருக்குறோங்க எல்லாமே குறைச்சி கொடுப்போம்

இல்லை அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட் ஆ க்ளீனாக சுத்தம் பண்ணிக் கொடுத்தர்றேன் உங்களுக்குத் தேவையான அதான் அந்த குடல் கிடல்லாம் இருக்கே அதெல்லாம் த எடுத்துருவோம் அதெல்லாம் தேவை உங்களுக்குத் தேவைப்படாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சும்மா இந்த ஈரல் இதுமாதிரி இருக்குறதுல உங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக் கொடுத்துட்றேன் ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆட் வீட்டுக்குன்னா ஆட்டையே அப்படியே கொண்டுட்டு வருவோங்க நீங்கள் கடைக்கு வந்தீங்க ஆ ஆமாம் கொண்டுட்டு வந்து க்ளீன் பண்ணி கட்டையெல்லாம் முட்டியெல்லாம் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிக் கொடுத்துருவேன் கடைக்கு வந்தீங்கன்னா தேவையானதை பண்ணிக் கொடுத்துருவேங்க ஆ ஆ சரிங்கம்மா நன்றி ஆ சரிங்கம்மா சரி சரிங்கம்மா சரி